எனக்கு பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் மெலடி சாங்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இளையராஜாவோடய சாங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அனுராதா ஸ்ரீராம் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வாய்ஸ் வந்து எனக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னா அவங்க பாடுற பாட்டு எல்லாமே எல்லா விதமான சாங்கும் அவங்க பாடுவாங்கள் சாய்ந்தரத்தில் மெலடி சாங் கேட்போம் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இளையராஜாவோடய சாங் எல்லாமே கிராமப்புறங்களில் சார்ந்ததாக இருக்கும் கிராமத்து வாழ்க்கையை வந்து எதார்த்தமாக கூர்கிற மாதிரி இருக்கும் எந்தமாதிரி சமயத்தில் கேட்டாலும் கோவமாக கேட்கும் போது கோவமாக இருக்கும் சந்தோஷமாக கேட்கும் போது சந்தோஷமாக இருக்கும் நம்ம எதுக்கு எந்தமாதிரி ஆங்கிளில் யோசிக்கிறமோ அந்தந்தமாதிரி இருக்கும் பாட்டு எல்லாமே ரொம்ப கேட்கற மாதிரியும் இருக்கும் வார்த்தைகளும் நல்லா அழகாக இருக்கும் இப்போ வர்ற பாடலை விட எனக்கு அப்போ இருக்கற பாட்டு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் அம்மாவை பற்றின பாடல் கிராமத்தில் இந்த வயல்வெளியில் பாட்டுற பாடல் இதெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும் அ இதுலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த லவ் ஃபெய்லியர் சாங்கு லவ் சாங்கு இதெல்லாம் அப்போத்திய டூயட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் கேட்கும் கேட்க இன்னும் கேட்டுட்டே இருக்கணும் போல தோணும் நைட்டில் ஆறு மணிக்கெல்லாம் பாட்டு கேட்டுட்டு படுத்தோன்னா டைம் போறதே நமக்கு தெரியாது அதுக்கப்பறம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கற குத்து பாட்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் கேட்கறத்துக்கு அதுவும் ரசிக்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனால் வார்த்தைகள் வந்து கொஞ்சமே கொஞ்சம் கூட புரியவே புரியாது இருந்தாலும் நம்ம அதை லைக் பண்ணிதான் கேட்டுடிருக்கோம் மற்றப்படி நிறைய பாட்டுல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் சித்ரா அம்மா சித்ரா அம்மா பாட்டு சூப்பராக இருக்கும் சித்ரா அம்மா நல்லா பாடுவாங்கள் அவங்களோடய வாய்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் சித்ரா அம்மா பாட்டுன ஒவ்வொரு பாட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப நேரம் அதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கணும் போல தோணும் வெளியில் ட்ராவல் பண்ணும் போது பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும் அதில் ரொம்ப சொல்லணும் அப்படின்னா அவங்க பாட்டுன பாட்டு எல்லாமே நல்லா